யெஸ் கம் இன் வாங்க குட் மார்னிங் மேம் சொல்லுங்கள் மேம் ஆமாம் மேம் ஆ பண்ணிருக்கேன் மேம் நம்ம நம்ம ஸோனல்ல நம்ம காலேஜி தான் பெஸ்ட்டு அதனால் நான் வந்து எம்என்சி கூப்பிட்டு வரலாண்ட்டு ஒரு எக்ஸ்பெட்டேஷனில் இருக்கேன் யெஸ் மேம் அப்புறம் நான் நம்ம செமஸ்டரில் லாஸ்ட்டு பார்த்தோன்னா யூனிவர்சிட்டி ரேங்க்லாம் ஆறு ஏழு பேர் வாங்கிருக்காங்க அதை வச்சி பார்க்கும்மோது தான் அவங்க அந்தமாதிரி பெரிய ஹை லெவல் கம்பெனியை கூப்பிட்டு வந்தால் நல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் மேம் அப்புறம் சிவில் இசிஇ ஐடி அவங்களும் வந்து இந்த இப்போ ஏழு செமஸ்டர் வரைக்குமே நைன்டி ஃபைவ் பேர்சென்டேஜ் மேலே தான் இருக்காங்க அதற்கேத்தமாரி நம்மளும் அதற்கேத்தமாரி கம்பெனியை கூப்பிட்டா தானே மேம் நல்லாயிருக்கும் லோக்கலில் கூப்பிடுறத விட எம்என்சி கூப்பிட்டு வரலாண்ட்டுருக்கேன் யெஸ் மே யெஸ் மேம் மினிமம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறமாதிரி தான் மேம் பார்க்கணும் சாலரி வாங்கறமாதிரி அந்த அளவுக்கு கே கேப்பப்பிளிட்டி அவங்ககிட்ட இருக்குன்னு நான் நினைக்கிறேன் மேம் அவங்கள நம்ம ட்ரெயினிங் கோச்சிங் எல்லாமே அதை விட பெஸ்ட்டாகவே இருக்கும் யெஸ் மேம் அதனால் அவங்களை கூப்பிட்டு வரலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஓகேங்க மேம் உங்களோட ஒப்பீனியன் என்ன மேம் இதில் உங்களோட ஒப்பீனியன் வேறு ஏதாவது இருக்கா மேம் இந்த கம்பெனியை கூப்பிட்லாம் போகலாம் அப்படின்ட்டு

சொல்லுங்கள் மேம் சரிங்க ஆமாம் மேம் டாப் லெவலில் நம்ம காலேஜி தான் மேம் இருக்கு நல்ல பேரும் வாங்கிருக்கு அதனால் ஸ்டூடென்ட்ஸும் இப்போ லாஸ்ட் இயர்ரை விட இந்த இயர் வந்து அட்மிஷன் அதிகமாக இருக்கு மேம் ஓகே மேம் அதனால் ப்ளேஸ்மென்ட்டை வச்சி பார்க்கும்மோது நம்ம எம்என்சி கூப்பிட்டுக்கலாம் நினச்சிட்டுருக்கேன் செமஸ்ட்ரு முடியட்டும் மேம் நம்ம கன்டெக்ட் பண்ணிரலாம் ஓகேங்க மேம் ஓகே தேங்க் யூ மேம்